நான் ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துகிட்டு இருக்கேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா டைமில் வெளியில் நகர்ப்புற கம்பெனிலேருந்து கிராமபுறத்தில் உள்ள நிறுவனங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க ஸோ இப்போ எங்கள் அணி வந்து ஒரு முப்பது பேர் கொண்ட அணியாக இருந்துச்சு அந்த டைமில் வேலை கிராமபுறத்தில் வரும்போது இந்த முப்பது பேரு முந்நூறு ஊழியர்களாக எங்களால் மாற்ற முடிஞ்சுச்சி அந்த கிராமத்தில் சுற்றி உள்ள மக்களுக்கு எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடுஞ்சுச்சு அதே கொரோனா கம்மியாக கம்மியாக அந்த நிறுவனம் நகரத்தில் உள்ள நிறுவனம் தாங்களே எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் அப்படினு சொல்லிட்டு கொடுத்த வேலையை திருப்பி வாங்கிக்கிட்டாங்க ஸோ அதனால் எங்கள் நிறுவனத்தில் கிராமத்தில் உள்ள ஊழியர்களுக்கு நிறைய பேர்க்கு வேலை கொடுக்க முடியாமல் போய்டிச்சு அது கிட்டத்தட்ட முந்நூறு பேர் வேலை பார்த்த இடத்துல மறுபடியும் இப்போ ஐம்பது பேர் அந்த எண்ணிக்கையில்தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மறக்கமுடியாத ஒரு நிகழ்வாக என்னோடய வாழ்க்கையில் இருக்குது